எனக்கு தெரிந்த விளையாட்டு வீரர்கள் கபில் தேவ் தோனி ராஜ் வர்தன் சிங் பீடி உஷா இவங்க வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கபில் தேவ் தலைமையிலான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்று உலக கோப்பையை வென்றார் அதேபோல் ரெண்டாயிரத்து பதினொண்ணில் தோனி தலைமையிலான கிரிக்கெட் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தோனி தலைமை அணி இந்திய அணி வென்று கோப்பையை கைப்பற்றினார்கள் உலக கோப்பையை கைப்பற்றினார்கள் ரெண்டாயிரத்து நாலில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ராஜ் வர்தன் சிங் ரத்தோர் தங்கப் பதக்கத்தை வென்றார் அதேபோல் பீடி உஷா ஒலிம்பிக்கில் அத்லட்டிக்கில் வந்து ஏசியன் கோல்ட் கப் கோல்ட்லேருந்து பீடி உஷா வந்து நாலு பதக்கங்களை தங்க பதக்கங்களை வென்று சாதனை பண்ணிணார்